சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என் எந்தெந்த மாதிரி க கைவினை பொருட்கள் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னம்னா கலை வடிவம் அப்படினின்னா பவர் லூம்ஸ் இருக்குது பவர் லூம்ஸ் இருக்குது அதேமாதிரி கை பவர் லூமுங்கிறது கர இது இ மின்சாரத்தில் ஓட்டுறது அதேமாரி கைத்தறியும் இருக்குது அதில்லாம அந்த ஆரி ஒர்க்குன்னு செய்கிறாங்க ஆரி ஒர்க்கு லேடீஸ் போடுறாங்க இல்லையா அந்த ஜாக்கெட்டுக்கு அதுக்கு ஆரி ஒர்க்குன்ட்டு டிசைனிங் வெச்சு செய்கிறது அந்தமாதிரி இது அதேமாதிரி வெள்ளி கொலுசு செ தா தயாரிக்கிறது அதேமாதிரி பரதநாட்டியம் அப்புறம் பரதநாட்டியம் கராத்தே இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கொழந்தையா இருக்கிறப்பையே அந்த பவர் லூம் கைத்தறி செய்கிறாங்க இல்லையா அவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நூல் நுாற்கறது அந்த மாதிரி தாரு ஓட்டுறது அதேமாதிரி அந்த நூல் சுற்றறதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதை பார்த்து பார்த்து கூடவே இருக்கிறப்ப அம்மா அப்பா கூட இருக்கிறப்ப அதை பார்த்து பார்த்து என்ன பண்ணுறாங்க அதை செய்ய ஆரமிக்கிறாங்க செய் அதை பார்த்துட்டு அவங்களும் செய்யணுன்னு அவங்களுக்கு தோறு தோணுது அந்த மாதிரி பழக்கத்துலையே அவங்க அந்த ஒரு தொழில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பழகி அவங்களே கற்றுக்கறாங்க அதேமாதிரி பவர் லூம்ஸ் மின்சாரத்தில் இயங்கிறத பவர் லூம்ஸுன்னு சொல்லுவோம் அதையும் என்ன பண்ணுறாங்க வீட்டில் ஓட் வெச் தறி வெச்சுருக்காங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மா ஓட்டுறப்ப தறி ஓட்டுறப்ப அதை பார்த்து அவங்க கற்றுக்கறாங்க அதில் என்ன என்ன பண்ணுறது இதெல்லாமே அவங்களும் சொல்லி தராங்க அதேமாரி வெள்ளி கொலுசு செய்கிறது அதில் வெள்ளி கொலுசு ப்ளஸ்ஸு அந்த ஆரி ஒர்க்குன்னு சொல்கிறோல்ல அந்த டிசைன் போடுறது இந்த மாதிரி இங்கே சொல்லியும் தராங்க ப்ளஸ்ஸு அவங்க இங்கே என்ன பரம்பரை தொழில் மாதிரியும் இங்கே செஞ்சுட்டு வராங்க இப்போ என்ன எங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னால் அந்த தொழில் செய்கிறாங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அவங்கள பார்த்து நான் கற்றுக்கறேன் என்னு என்னை பார்த்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகிறோம் இது வெளியூருக்கு போனோம்னால் நம்ம என்ன வெளியூருக்கு போனோம்னால் நமக்கு அதிக சம்பளம் வரும் ஆனால் என்ன அங்கே வசிக்கிற வாழ்விடம் செலவு வந்து அதிகமாகுது இப்போ நம்ம இங்கே நம்ம ஊர்லேயே இருந்தோம்னால் என்ன நம்ம வீட்டில் ஃபேம்லியோடு கு கூடு குடும்பமாக எல்லாம் இருக்கலாம் க தொழில செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம் இங்கே வெளியூர் போனோம்னால் என்ன சம்பளம் அதிகமாக வரும் எல்லாேரும் தூரம் தூரமாக இருப்பாங்க அந்த ஒரு இது இந்த மாதிரி ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகிறப்ப எல்லாேரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கலாச்சாரம் அவுங்கவங்களுடைய கலாச்சாரம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைன்னா வெளியூருக்கு போனோம்னால் என்னாகும் நம்ம வேலை தேடி வெளியூருக்கு போகிறப்ப குடும்பம் பிரிஞ்சி இருக்கிறோம் அப்பா அம்மா தனியாக இருப்பாங்க பேரன்ட்ஸ் தனியாக இது ஒய்ஃப் தனியாக இருப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி கு தொழில் வந்து அதே தொழிலே அப்பாவை பார்த்து பசங்கள் கற்றுக்கறப்ப என்னாகும் அந்த தொழிலும் அழியாம கலாச்சாரமும் சீரழியாம இருக்கும் இப்போ வெளியூர் கலாச்சாரம் போனோம்னால் ஒரு என்ன வேக வேகமாக ஒரு கலாச்சாரமாக இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உள்ளூர்லேயே இருந்து சுகாதாரத்தையும் நம்ம மே மேம்படுத்தலாம் இந்த மாதிரி கலா இந்து இந்த மாதிரி அந்தந்த தொழிலையே செஞ்சுட்டு வரதுனால் நமக்கு வந்து இந்த தொழில் வந்து நசுங்காமல் இருக்குது அப்படிங்கிறது சொல்ல வரேன்